மனிதர்கள் குறிப்பாக தங்கள் பூர்வீகத்தோடு இணையும் நாட்கள் ஒரு நட்செயல் நாட்களாக தான் இருக்கும் தங்கள் பூர்வீகத்தின் ஞாபகங்கள் என்னவென்றால் பசுமையான கண்ணுக்கு அளிக்கும் பச்சை நிற காட்சிகள் என்றும் மறக்க முடியாத ஒரு நினைவுகளை கொண்டிருக்கும் கிராமவெளிகளில் அந்த பசுமையான வயல்வெளிகளும் பச்சை பசேல் என்று தெரியும் மரங்களும் அதிலிருந்து இருக்கும் பசு பசுமைகளை கண்டு மகிழும் பறவை இனங்கங்களும் இதுகளெலாம் பார்க்கும்போது ஒரு மறக்க முடியாத ஞாபகங்களாக இருக்கும் நீரோடைகளாக இருக்கட்டும் வாய்க்காலாக இருக்கட்டும் ஏரிகளாக இருக்கட்டும் குளங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவுகள் தான் இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் பூர்வீகங்களை என்றுமே மறக்க முடியாத ஒரு நினைவுகள் பசுமையான காட்சிகள் மட்டும் தென்றல் போல் எப்பொழுதும் நம் மனதில் இருந்துக்கொண்டே இருக்கும்